போன வாரம் ஆன்லைனில் புக் பண்ணி கேஸ் அடுப்பு வாங்கிருந்தேன் நல்லாருக்கு புராடெக்ட் நல்லாருக்கு நம்புளுக்கு சுலபமாக அதை வந்து உபயோகப்படுத்த முடியுது என்னனா நாலடுப்பு இருக்குற மாரி வாங்குனதுனால என்னால் சீக்கரமாக சமைச்சிட்டு வேலைக்கி போகறதுக்கு வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு சீக்கரமாக என்னால் சமைக்க முடியுது நல்லாருக்கு உபயோகப்படுத்துறதுக்கு